எங்கள் கலாசாரத்தில் திருமண விழா ரொம்ப சிறப்பானது இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து பொ மாப்பிள்ளை வீட்டு காரவங்க வந்து பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு பிடிச்சிருந்தா அவங்கக்கிட்ட பேசிவிட்டு வந்துருவாங்க சம்மந்தம் பேசிவிட்டு வந்துருவாங்க மா பொண்ணு வீட்டு காரவிங்க மாப்பிளையை பிடிச்சிருந்தா சம்மந்தம் பேச போய் ரெண்டு பேர்த்துக்கும் நிச்சயம் பண்ண பார்ப்பாங்க நிச்சயம் பண்ணுறத்துக்கு முன்னாடி மோதிரம் வாங்க போய் மோதரத்தை வாங்கிகிட்டு வந்து நிச்சயம் பண்ணுவாங்க நிச்சயம் பண்ணி முடிச்ச வாட்டி பத்திரிக்கை அடிப்பாங்க பத்திரிக்கைக்கு வந்து அது ஒரு நாள் நல்ல நாளாக பார்த்து பத்தரிக்கை அடிப்பாங்க பத்திரிக்கை அடிச்சு முடிச்ச வாட்டி ட்ர துணியெல்லாம் எடுக்க போவாங்க ஜவுளிக்கடைக்கு போய் துணியெல்லாம் எடுத்துட்டு மோத அவங்களுக்கு தேவையான மாப்பிளைக்கு தேவையான மோதிரம் வாட்சி அது ஏதோ செயினு ஏதாவது வாங்கிட்டு வேஷ்டி சட்டெல்லாம் வாங்கிகிட்டு வருவாங்க பொண்ணுக்கு தேவையானது வந்து நகை அப்புறம் வளையல் கொலுசு இதனா தாலிக்கொடி மெட்டி இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்து அது ஒரு நல்ல நாள் பார்த்து சாமிக்கிட்ட வச்சு படச்சிவிட்டு அதற்கப்பறமா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து பொண்ணோட மண்டபத்தில் உட்காந் பொண்ண மண்டபத்தில் உட்கார வச்சு நிறைய சடங்கெல்லாம் செய்வாங்க மாப்பிளையும் உட்கார வச்சு சடங்கெல்லாம் செய்வாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் காலையில் கல்யாணம் நடக்கும் உ பத்திரிக்கையெல்லாம் கொண்டு போய் உறவினருக்கு கொடுத்துட்டு உறமொறையெல்லாம் மண்டபத்துக்கு வர சொல்லிவிடுவாங்க மண்டபத்துக்கு வந்தவாட்டி அவங்களுக்கு தேவையானது வந்து ஐயர கூப்பிடுவாங்க மண்டபத்தில் ஐயரு கூப்பிட்டு ஐயரு மந்த்ரம் ஒதுவாங்க மாப்பிளை தாலி கட்டி ரெடி பண்ணுவாங்க பொண்ணெல்லாம் அலங்காரம் பண்ணி முடிச்சவாட்டி மாப்பிளை வந்து தாலிக்கட்டுவார் பொண்ணு கழுத்தில் கல தல்லி தாலிகட்னோன்னையுமே உறவினர்லாம் வந்து அவங்கள ஆசிர்வாதம் செஞ்சிவிட்டு போய் சாப்பிட போயிடுவாங்க அப்புறம் கல்யாணம் முடிஞ்சவாட்டி அவங்க ரெண்டு பேர்த்துக்கு எதாவது விளையாட்டு போட்டி வச்சு எதாவது விளையாடுவாங்க நிறையா பண்ணுவாங்க சடங்குகள் தமிழ் நாட் தமிழர்களின் சடங்கு வந்து நிறைய இருக்கு திருமண விழாவுல நிறையா இருக்கு